சரவணா சரவணா ஃபிளவர்ஸ் ஷாப்புங்களா வணக்கம் மேம் நாங்கள் திருவாரூர்லேருந்து பேசுகிறோம் உங்க உங்கள்ட்ட என்னென்ன பூ எல்லாம் இருக்குது மேம் ம் ம் ம் ம்

எங்களுக்கு மஞ்சள் சாமந்தி வேணும் அது வந்து பத்து ஒரு கிலோ எவ்வளோ வரும் நார்மலாக சரி ரோஸ் அந்த ரோஸ் சொன்னீங்கள்ல ரோஸ் சொன்னீங்கள்ல ரோஸ் எவ்வளோ வரும் வந்து அந்த முல்லை பூ சரி ஓகே மேம் எங்களுக்கு ஒரு பத்து கிலோ மஞ்சள் சாமந்தி அது வேணும் அது கிடைக்குமா இன்றைக்கு ஈவினிங்க்குள்ள எடுத்துக்கலாம் பத்து கிலோ இன்றைக்கு ஈவினிங்க்குள்ள வேணும் இன்றைக்கு ஈவினிங்க்குள்ள எடுத்துக்கலாமா ஓகே நாங்கள் முதல்ல இந்த மஞ்சள் சாமந்தி வாங்கிக்கிறோம் மஞ்சள் சாமந்தி தான் ஃபர்ஸ்ட் வேணும் எங்களுக்கு மேக்சிமம் அது தான் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது நாங்கள் அப்புறம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பூ வேணும்னா கூட நான் வாங்கிக்கிறோம் உங்கள்ட்டையே

ஆயிரத்தி ஐநூறு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமா மேம் கொஞ்ச கம்மி பண்ணிக்கலாமா சரி மேம் சரி நான் ஈவினிங் வந்து நான் உங்கள் நாங்கள் திருவாரூர் இந்த நாங்கள் திருவாரூர் சைடு மேம் அந்த திருவாரூர் கமலாலயம் கோவில் பக்கத்தில் வரணும் நாங்கள் நாங்கள் வந்து உங்கள் கடையில் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் நாங்களே வந்து எடுத்துக்கிறோம் பத்து கிலோ பூ மட்டும் மஞ்சள் சாமந்தி மறக்க முக்கியமாக மஞ்சள் சாமந்தி வேணும் மறக்காமல் எடுத்து வையுங்க நான் ஈவினிங் வந்து எடுத்துக்கிறோம் மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம்